ஆ சொல்லுங்க ஆமாங்க கணேஷ் காய்கறி கடை தாங்க ஆ சொல்லுங்க ஆ ஆ இருக்குங்க எங்கள்கிட்ட ஆ அதுதான் சூப்பரா இருக்குங்க ஆமாங்க ப்யூர் ஆர்கானிக் காய்கறி தாங்க எல்லாமே இருக்கிறது

ஓ ஓ ஆ ஆ அதை ப அத பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க எங்கள்கிட்ட வந்து நேச்சுரலாகவே இருக்குது இப்போ தான் ஒரு இன் இன்றைக்கு நைட்டு காலையில் தான் வந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் வே வேணும்

ஆ ஆ ஆ ஓகேங்க ஆ ஆ ஆ ஓகேங்க

ஆ சரிங்க சரிங்க இப்ப ரேட்டு வந்து சொல்லிடறேன் ஏங்க நீங்கள் அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்றதை பொருத்து இருக்குங்க நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னால் நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம் இல்லை கம்மியாக கொஞ்சம் பண்ணுறீங்கன்னா நாங்கள் நீங்களே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ம் சரிங்க சரிங்க இப்போ வந்து ரேட்டு சொல்லிடறேங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இப்போ வந்து மழை வேற் வந்ததால் தக்காளி வந்து ரேட்டு அதிகமாயிடுச்சு ஒரு கிலோ வந்து அம்பது ரூபானு விற்கிறோம் வெங்காயம் வந்து அறுபது ரூபா போகுதுங்க உருளைக்கிழங்கு வெலை எ நாற்பது கத்திரிக்காய் நாற்பது அப்புறம் பச்சை மொளகாய் இருபத்தி அஞ்சு இஞ்சி ரேட்டெலாம் இரநூறுவா ஆயிடுச்சுங்க பூண்டு அதே மாதிரி இரநூத்தம்பது ரூபா விற்கிது இதே தான் உங்களுக்கு ஓகே தானா ரேட்டு போட்டுருலாமா ஆ அதெலாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க ஆர்கானிக் ஃபுட்டு தான் நைட்டு தான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் இறங்குனுச்சி அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க எங்கள்கிட்ட தரமாக இருக்கும் வேணால் நீங்கள் வந்து பக்கத்து கடையிலையும் கேட்டு பாருங்க எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள் என் கடையை பற்றி உங்களுக்கு தெரியும் நல்லா ஆ ஓகேங்க நன்றி ஏதாச்சும் சொல்லுங்க ஆ சரிங்க ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க